வணக்க வணக்க இந்த பூவெல்லாம் உங்க பூவெல்லாம் ரொம்ப ஃப்ரஷ்ஷான பூ தானுங்களே அப்படியா பூவை பார்த்தாலே தெரியுது நல்லா ஃப்ரஷ்ஷாகதான் இருக்கு நீங்கள் ஒன்றும் தண்ணியெல்லாம் தெளிச்சு வைக்கலங்கிறது எனக்கு தெரியுது முல்லை முல்லை இது தேரோட்டோம் வருதுப்பா தேருக்காவ எனக்கு வந்து இந்த மஞ்சள் செவ்வந்தி பூவில எனக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோ தேவைப்படுது அவ்வளோது உங்கள்கிட்ட இருக்குங்களா மஞ்சள் செவ்வந்தி கம்மியாகதான் இருக்கமாதிரி தெரியுது இல்லை உள்ள எதுவு வச்சுருக்கீங்களா ம் நூறுரூபாவா கொஞ்ச அதிகமாக தான் இருக்கு நீங்கள் அதிகமாக சொன்னாலும் நான் வேறு வழியில்லை தேரோட்டத்துக்கு எனக்கு தேவைப்படுது நான் வாங்கி தான் ஆகணும் அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக எ கிலோ அதிக கி கிலோ ரேஞ்சில் நிறைய வாங்கறதுனால கொஞ்சம் குறச்சிக்குங்க ஆ ஆ ஓகே ஓகே அந்த அப்படியே அந்த கூடையோடே பேக் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பணம் பே பண்ணிடுறேன் அது கொஞ்சம் இந்த பூ வந்து எந்த விதத்துலையும் வீழ கோலு வெளியே கீழ விழுந்துறாம நான் கொண்டுபோம்போது கீழே விழுகாம நல்லாவே சேஃப்டியாக பேக் பண்ணிவிடுங்க அதோட கொஞ்சம் நாரையும் வச்சுருங்க தனியாவு கொஞ்ச ரோஜா மட்டும் கொடுங்க கொஞ்ச ரோஜாவை மட்டும் தனியாக கொஞ்ச கொடுங்க பாக்கி போ கண்டிப்பாக ரோஜா பூ கண்டிப்பாக வரு ஆ சரி பரவாயில்லை கொடுத்துருங்க அமெளன்ட்டு கையில் தரவா இல்லை ப பே பண்ணவா எப்படி சரி நான் பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் பார்த்துங்க ஃப்ரஷ்ஷான பூவாக வச்சு பேக் பண்ணு ஆமாம் நான் இங்கேயே உட்காந்துருக்குறேன் நீ பேக் பண்ணு ம் ஓகே